நான் வந்து பார்த்திங்கனா பீஸா வந்து ஆட்ரு பண்ணியிருந்தேன் ஆனால் உங்கள் டெலிவரி பாய் வந்து என்ன பண்ணாங்கனா பீஸாவை பாதி சாப்பிட்டு கொண்டு வந்து தர்றாங்க அதை நாங்கள் எப்படி வந்து சாப்பிட்றது இல்லை நீங்கள் தான் அப்படி கொண்டு வந்து தந்தால் நீங்கள் தான் சாப்பிடுவீங்களா இல்லை கொண்டு வந்து தந்த டெலிவரி பாய் தான் அப்படி கொண்டு வந்து சாப்பிடுவாங்களா நாங்கள் எதனால் வந்து பார்த்தோம்னா ஆடர் பண்ணுறோம் ஏதாவது நாங்கள் அர்ஜெண்ட்டு அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அந்த ஆடர பண்ணோம் நீங்கள் இப்படி கொண்டு வந்து தந்திங்கனா நான் எப்படி நாங்கள் வந்து திருப்பியும் அந்த மாதிரி நாங்கள் ஆட்ரு பண்ணி வாங்கி சாப்பிட்றது இதில் உங்கள் பேர் தான் வந்து கெட்டுப்போகும் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களோட பேர் தான் வந்து கெட்டுப்போகும் இல்லை எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன்னு சொன்னால் நாங்கள் தந்துடுவோம்ல அது எதுக்கு அப்படி வந்து பார்த்திங்கனா இப்படி கொண்டு வந்து தர இப்படி கொண்டு வந்து தர்றது இது வந்து பார்த்திங்கனா நல்லாயிருக்கா உங்களுக்கே நீங்கள் சொல்கிறதுலாம் சரி தான் அதை எப்படி வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்க முடியும் அவங்களோட இந்த மாதிரி வந்து பாத்திங்கனா வச்சுட்டு இருந்திங்கனா கண்டிப்பாக உங்களுக்கு தான் வந்து கெட்டப்பேர் கிடைக்கும் ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கனா உங்களை நம்பி நிறையா ஆட்ரு செய்கிறாங்க நல்லாவும் வந்து போய்ட்ருக்கு ஆனால் இந்த மாதிரி ஒருத்தர் செய்கிற தப்புனால உங்களுக்கும் கெட்ட பேர் கிடைக்கும் வாங்கி சாப்பிட்ற எங்களுக்கும் வந்து பார்த்திங்கனா அது ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும் இப்போது காசு தந்து நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து நாங்கள் ஆட்ரு பண்ணுறோம் ஆனால் நீங்கள் வந்து இப்படி தர்றது மூலிமா நாங்கள் திருப்பி எப்படி வந்து ஏதோ ஒன்றுனா உங்களை உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆடர் பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு இருந்திங்கனா வந்து பார்த்திங்கனா அதிகம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லாபம் வந்து வராது நீங்கள் இந்தவங்கள எடுத்து விட்டு வேறு நல்ல ஆட்களாக வந்து போடுங்கள் இல்லையா அப்படி செய்ய முடியலனா நீங்கள் வந்து அந்த ஆடரே பண்ணாதீங்க விட்டுருங்க ஏன் இந்த மாதிரி ஆட்ரு பண்ணிக்கிட்டு இருக்குறீங்க இதனால உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்க பேர்தான் வந்து கெட்டு போகும் மக்களுக்கு வந்து பார்த்திங்கனா தரமான பொருட்கள் வந்து தரணும் நீங்கள் தர்றீங்க அப்படின்னு பார்த்திங்கனா அதை கரெக்டாக போய் சேருதான்னு சொல்லி அதையும் செக் பண்ணுவீங்க செக் பண்ணுங்கள் நீங்கள் நல்ல பொருட்களாக அங்கே வந்து தயாரிச்சுட்டு வந்து தர்றீங்க ஆனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்றது வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி வந்து சேர்ந்துட்டு இருக்குது நாங்கள் அதை எப்படி வந்து சாப்பிட்றது இதை நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் நான் நிஜமாலும் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் இதை வந்து பார்த்திங்கனா இதுக்கான ஒரு இதை வந்து நான் எடுக்கப் போகிறேன் நீங்கள் இந்த மாதிரி ஆட்களை வந்து விட்டுட்டு வேறு நல்ல ஆட்களாக வந்து போடுங்கள் நல்லா வந்து பார்த்திங்கனா வேலை செய்கிற ஆட்களாக வந்து போடுங்கள் இல்லை அவங்க வந்து எங்கிட்ட வந்து பசின்னு கேட்டுருந்தா கூட நானே தந்துடுவேன் காசுக்கூட நானே பே பண்ணி அவங்களுக்கு நான் சாப்பிடுங்கன்னு சொல்லி தந்திருப்பேன் ஆனால் இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கோபம் தான் வந்து வருது அதனால இந்த மாதிரிலாம் வந்து ஆட்களை வந்து வச்சிக்கிறத விட்டுட்டு நல்ல ஆட்களாக போட்டு வேலைக்கு வந்து சேருங்கள் இதுக்கு மேலே திருப்பியும் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்